ஹலோ ஹலோ கொங்கு வித்யாலயங்களா ஆ நான் கலாமணி பேசுகிறேங்க பையனுக்கு அட்மிஷன் போடணும் ஆ டென்த் முடிஞ்சு லெவனுக்குங்க

நானூற்றி அம்பதுங்க பயாலஜி வேணுங்க ஆ மேக்ஸ்சுங்க ஆமாம்ங்க அதுக்கு ஏதாச்சு ப்ரோஸிஜர் இருக்குங்களா என்டெரன்ஸ் எக்ஸாம் மாதிரியாட்டம் சரி சரிங்க சரி சரிங்க நாங்கள் வந்து விசாரித்தேங்க தி பெஸ்ட் ஸ்கூல்னு சொன்னாங்க சரி அதுதான் அட்மிஷன் போடலாம் அப்படின்ட்டு கால் பண்ணிணேன்ங்க அது ப்ரோஸிஜர் எப்படின்னு சொன்னீங்ன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியாட்டும் பண்ணுவோங்க ம் சரிங்க சரிங்க

ஆ ஓகே சரிங்க ஆ சரி எக்ஸ்ட்ரா அக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குங்களா சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்குங்களா சரி சரிங்க மேம் ஸ்பெஷல் கிளாஸ் டைமிங் மேம் ஸ்கூல் ஹவர் முடிஞ்சி ரிட்டர்ன் டைம் சரிங்க மேம் சரிங்க எப்போது எப்போது வரணும்ங்க மேம் அட்மிஷன் போடுறதுக்கு ஃபீஸ்சுங்க மேம் எவ்வளவு வரும் சரிங்க ஆ ஓகேங்க வேன் ஃபீஸ் எல்லாம் இருக்குங்களா ஆ இல்லை அதோட ஆ நாங்கள் டிஎன் டிஎன் பாளையம் தானுங்க டி

ஆ ஓகேங்க மேம் சே ஆ நாளை நாளைக்கு டென் ஓ கிளாக் மேலே வரட்டுங்களா ஆ ஓகேங்க மேம்

ஆ ஓகேங்க தேங்ஸ்ங்க உம்